நாங்கள் இருக்க பகுதி வந்து நாமக்கல் நாமக்கல் பக்கத்தில் பிரபலமான கல்லூரின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் மகளிர் கலை கல்லூரி இருக்கு அறிஞர் அண்ணா கலை கல்லூரி இருக்கு அது இல்லாம திருவள்ளுவர் திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி இருக்கு இது எல்லாமே வந்துவிட்டு கவுர்மெண்ட் காலேஜஸ்ஸு பிரைவேட் காலேஜஸ்ஸில் ஞானமணி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு பாவை இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அது இல்லாம வேர்ல்டு அதாவது ஏஷியாலையே நம்பர் ஒன்னாக இருக்கிற உமன்ஸ் காலேஜ் எல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கிற விவேகானந்தா காலேஜ் வந்துவிட்டு நாமக்கல்லில் தான் இருக்கு அப்புறோம் அது இல்லாம கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு இந்த காலேஜஸ்ஸில் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவுது படிக்கிறாங்க அப்படின்னா நாம ரே நாமக்கல் ராமலிங்கம் கலை கல்லூரியில மட்டும் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்க வந்துவிட்டு எனக்கு தங்கச்சி முறை ஆகுது அவங்க வந்துவிட்டு அங்கே பி பிஎஸ்சி ஸுவாலஜி படிச்சிட்டுருக்காங்க